தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய இயற்கை வளங்கள் என்னென்னா முட்புதர் காடுகள் அதுக்கப்புறம் கனிம வளங்கள் ஏன்னால் தருமபுரி வந்து மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம் அதனால் இந்த மலைகளிலருந்து மாலிப்டினம் அதுக்கப்புறம் மேங்கனீஸ் இந்தமாதிரியான கனிம வளங்கள் இருக்குது அதுக்கப்புறம் முட்புதர் காடுகள் வந்து ஒகே ஒகேனக்கல் அப்படின்ற ஒரு சுற்று சு சுற்றுத்தலம் தர்மபுரியில் இருக்குது அந்த சுற்றுலா பகுதியில் வந்து நிறைய முட்புதர் காடுகள் இருக்குது இங்க மண்ணோடய வளம் கம்மியாக இருந்தால் கூட நிறைய காடுகள் காடு வளம் இருக்குது கனிம வளம் இருக்குது அதே மாதிரி எங்கள் மாவட்டத்தில் வந்து என்னமாதிரியான சவால்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சுற்றுசூழல் தண்ணீர் பிரச்சின வரும் ஒகேனக்கல்லிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்தாலும் அது டெல்டா மாவட்டங்கள் தான் அதிகம் பயன் கொடுக்குது ஒகேனக்கல் தண்ணீர் ஃபுல்லுமே கூட்டு குடிநீர் திட்டம் வந்து வீட்டுக்கு வீடு தண்ணீர் வ வசதி கொடுத்துருந்தாலுமே அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை விட விவசாயத்துக்கு அதிக பயன் ப படுகிறது வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் தருமபுரிக்கு விவசாயத்துக்கு ஒகேனக்கல்லிருந்து நீர் வரத்து கம்மி இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப் பெரிய சவால் அதுக்கப்புறம் காடுகள் மூலிமா முட்புதர் காடுகள் இருக்கிறனால மண்ணோடய வளம் கம்மி ஆகுது நல்ல மண் வளம் இருந்துச்சு அப்படினா நாங்கள் இன்னும் கூட விவசாயம் பண்ணலாம் அதுவும் காடு மூலிமா நாங்கள் ஒரு சவாலை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து சுகாதாரத்தில் என்ன மாற்றம் அது ஓ இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா நிறைய ஏரி வந்து நிறைய முள் செடிகளால் இருந்துச்சு இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்பிளாய்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற பெண்கள் ஓ தர்மபுரியில் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏரியை வந்து சுத்தப்படுத்துகிறனால மழை நீர் வந்து சேமிக்கிறாங்க அந்த மழை நீர் சேமிப்பு மூலிமா எங்களுக்கு வந்து கா நல்ல தேவையான நீர் வரத்து கிடைக்குது